ஆ சொல்லுங்கள் ஃபிரண்ட் ஃபிரண்ட் டாக்சி சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே ஆ கிலோமீட்ரு ஹண்ட்ரேட் அப்படினு பார்த்தா ஸ்ரீஹரங்கம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வரும் ஆ கல்லணை டேம்முனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் ஆ ஒரு டோட்டலாக ஒரு எய்ட் தௌசண்ட் வரும் ஆ நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்க ஆ ஓகே அது டீசல் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த இதுக்கு இவ்வளோனு சொல்லிடுறேன் அப்புறம் ஆ டீசல் வந்து அதில் வந்துவிடும் இன்னும் லேபர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஆ சரி ஓகே ஆ பரவாயில்லை மேம் நாங்கள் பெஸ்ட்டு காரு தான் கொண்டு வருவோம் கவலைபடாதீங்க ஆ ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே அனுப்பிவிடுங்க ஒன்றும் பிரச்சன இல்லை ஆ ஓகே ஆ சரி நான் ஒன் ஹவருக்கு பிஃபோராகவே வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ இல்லை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக வந்துவிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்